நான் வந்து சமைக்கிறதுல நல்லா சமைப்பேன் பிரியாணி நல்லா செய்யத் தெரியும் வீட்டுக்கு அளவாக தான் செஞ்சுட்ருந்தேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்சன் வந்துச்சு அந்த ஃபங்சன் என் பொண்ணு பெரிய பொண்ணானது அது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்போ இரனூறு பேர்த்துக்கு அப்போ தான் நான் சமைச்சுருக்கேன் பெரிய அண்டா வச்சு பிரியாணி செஞ்சோம் அப்போது நான் பயந்துகிட்டே தான் செஞ்சேன் இவ்வளோ பேர்த்துக்கு எப்படி செய்கிறது செஞ்சாலும் ஒரு குறை சொல்லுவாங்கள் எப்படி தான் செஞ்சாலுமே சொந்தக்காரங்கள் வந்தாலே குறை தான் சொல்லுவாங்கள் அந்த ஒரு பயம் இருந்துச்சு ஆனாலுமே செஞ்சு எல்லாேரும் சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு எல்லாம் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குங்க போது நான் அந்த செஞ்ச கஷ்ட கஷ்டமே எனக்கு தெரியல அந்த பிரி பிரியாணி சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு போனாங்க அந்த அ அந்த வார்த்தைகள் கேட்கம்போது எனக்கு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு